இங்கே வந்து கைப்பந்து போட்டி அதிகம் விளையாடுவாங்க ரெண்டாவது வந்து ஃபுட்பால் அது விளையாடுவாங்க இந்த ஒரு பண்டிகை காலத்தில் வந்து கபடி போட்டி இந்தமாதிரி ஃபுட்பால் போட்டி இந்தமாதிரி எல்லாம் செய்வாங்க அவங்க வந்து இங்கே வந்து பெரிய லெவலில் வந்து எங்கள் ஊரில் பொறுத்தவரையிலும் பெரிய லெவலில் போய் மேலே ஒரு மாவட்டம்ல ஒரு மாநில லெவலில் போகிற அளவுக்கு இங்கே நம்ம ஊரில் யாரும் இல்லை இதுவரைக்கும் இனிமேல் உருவாங்களோ உருவாகுவாங்களோ அதுவும் தெரியாது நமக்கு இப்போ வந்து இங்கே வந்து மெயினாக வந்து இந்த கிரிக்கெட் முதலில் ஆரம்பத்தில் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த கைப்பந்துப் போட்டி இந்த இதுதான் கை இந்த கூடைப்பந்து அது இந்த இறகுப் பந்து அடிப்பாங்க அது இதெல்லாந்தாம் இங்கே மெயினாக விளையாடிட்டு இருக்காங்க அது சில டைமில் வந்து இனி இந்த வேக்காட்டு காலத்திக்கு வேணுனால் நீச்சலில் போய் போட்டி போட்டுக்கிட்டு நீச்சலில் நீச்சல் குளம் ஒன்று இருக்குது அதில் போய் எல்லாம் மதியம் மதிய நேரத்தில் போய் அதில் பொழுதுபோக்குகிறக்கோசரம் பசங்கள் அதில் போய் அங்கே விளையாடிக்கிட்டு க இனி குளத்தில் குதிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருப்பாங்க இதுதான் மெயினாக இங்கே இருக்கிறது